பதினைஞ்சு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று ஒம்பது அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று பன்னெண்டு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சு இருபத்தி ஒன்று பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து ஒன்று